ஹலோ ஹரி கார் ஏஜென்சிங்களா நாங்கள் வந்து புதூர்லேருந்து கண்ணகி பேசுறேங்க எங்களுக்கு வந்து நாலு அஞ்சு நாளைக்கு டூர் போய்ட்டு வரத்துக்கு கார் வேணுங்க நாங்கள் டிரைவ் பண்ணிக்கிறோங்க நீங்கள் கார் மட்டும் கொடுத்தா போதும் எங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சாம்தேதி கார் வேணும் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சாயந்திரம் வந்து கார் கொடுத்துடுங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பேமிலியாக போகிறோம் அதனால வந்து கொஞ்சம் பெரிய காராக கொடுங்க நாங்கள் வந்து இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தஞ்சை பெரியகோவில் மருதமலை குற்றாலம் வழியில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வருவோங்க ஒரு நாள் கார் முன்னே பின்னே ஆகலாம் உங்கள் காரை வந்து பத்திரமா ஒப்படைச்சிருவோம் நாங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறதுனால அதுக்கு தகுந்தமாதிரி ரேட் சொல்லுங்க ஒருமணி நேரத்துக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க கொஞ்சம் அமௌண்ட் கொறைச்சி சொல்லுங்கள் ஜாஸ்த்தி இருக்குமாதிரி இருக்குது ஏன்னா நாங்கள் பெட்ரோல் போட்டுக்கிறோங்க அதுக்கு தகுந்தமாதிரி பார்த்து அமௌண்ட் சொல்லுங்கள் சரிங்க தேங்க்ஸ்ங்க